திருவள்ளுவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர் நாங்கள் தமிழ்நாட்டில் திரு திருவள்ளுவரை பற்றி தெரியிலனால் எங்களுக்கு நஷ்டமா இருக்கும் ஏன்னால் அவர் வந்து மக்களெல்லாம் எப்படி எப்படி வாழணுன்ட்டு ஆயிரத்து முந்நூற்றி முப்பது நூற்றி முப்பது அடிகள் கொண்டதை எழுதுனவர் ஒரு உணவுப் பொருள் பொருள்ன்னால் எப்படி பண்ணணும் எப்படி வாழணும் அறநெறிங்களோடு வாழணும் எப்படி மக்கள்கிட்டலாம் பேசணும் எப்படி உண்மையாக வாழணும் போகணுன்ட்டு இந்த திருக்குறள் மூலிமாவே மக்களுக்கு எங்களுக்கு நிறைய கற்றுக்குனோம் அதை வச்சு தான் நிறையா பேர் இன்றைக்கி வாழ்ந்து முன்னேறி இருக்கிறோம் மக்கள் தமிழ்நாடுனாவே மக்களெல்லாம் வந்து இப்டி தான் வாழணும் பிறருக்கு அன்பு செய்யணும் பழமையாக இருக்கணும் இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த திருக்குறளை வைச்சே எல்லாமே இங்கே வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிருக்கார் நல்லா